ஷோஃபா வந்து நான் எக்ஸ்சேஞ்சு ஆஃபரில் தான் வாங்கினேன் இதோட நெகட்டிவ் எனக்கு என்னென்ன தெரியிதுன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கு என் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு பெறுக்கறதுக்கு வந்து நம்ம பழைய ஷோஃபாவை நான் என்ன பண்ணுவேன் நகர்த்திட்டு டக்குன்னு நானே யாருமே ஹெல்ஃப் இல்லாமல் என்னோட இதை வச்சே நான் நகர்த்திட்டு பெறுக்கிவிடுவேன் இது வந்து அந்த மாதிரி பண்ண முடியமாட்டுது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு என்னால் நகர்த்திட்டு க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை மாப் போடுறதுக்கோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதோட வெயிட் வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ்வாக தோணுது பட் அங்கே பார்க்கும்போது புதுசாக பெருசாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன் அதே மாரி வந்து பெருசாக இருக்கிறதுனால வந்து அதை உள்ளாரையோ இல்லை இன்னொரு இடத்துக்கு ரூம்க்கோ எ அட்லீஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வெளில எடுத்துகிட்டு போயிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வரலான்றதுக்கு கூட இப்போ வீடு இன்னும் மார்றோம் அப்படின்னா அந்த தூக்கிகிட்டு போகறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அது வந்து ஒரு நெகட்டிவ்வாக நான் நினைக்குறேன் இன்னொன்னு நெகட்டிவ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் அழுக்கு வந்து படி கலர் வந்து நான் பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவ்வாக இருந்துச்சு சரி புதுசாக இருக்கும் போது அந்த கலர் நல்லா ப்ரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நாள் போக போக போக போக என்ன பண்ணுது கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கு அழுக்கு பட்டு பட்டு கை அந்த கறையெல்லாம் தெரியுது அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேறு நெகட்டிவ் இந்த ஷோஃபாலன்னு பார்த்தா ரொம்ப லாங்கில இருக்க மாதிரி இருக்கு நான் இப்போ உக்கான்ட்டு சாயறதுக்கு முடியல கொஞ்சம் நல்ல தள்ளி போய் சாயும்போது எனக்கு கொஞ்சம் பேக் பெயினாக இருக்குற மாரி இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான்